பண்டிகை ம மத நிகழ்ச்சிகள்ல வந்து நாங்கள் விநாயகர் சிலையை வந்து எடுத்து சின்னதாக ம களிமண்ணில் வந்து விநாயகர் செய்வோம் அதில் செய்யுபோது ரொம்பவே அழகா இருக்கும் அந்த விநாயகரை அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கள் ஊரில் உள்ள சின்னச் சின்ன பசங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு வந்து நாங்கள் பூஜைலாம் செய்வோம் எல்லா பசங்களும் ஒன்று சேர்ந்து அந்த களிமண்ணில் அதுடைய அச்சை வச்சு அந்த விநாயகருடைய அச்சை வச்சு அதில் மெலுகுவர்த்தி காய்ச்சி அதில் ஊற்றுவோம் அதை ஊற்றுமோது உண்மையான ஒரு விநாயகர் சிலை மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கள் ஊரில் இருக்கிற சின்ன பசங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு பிடிச்ச கொலுக்கட்டை அப்புறோம் சு சுண்டக்கடலை அப்புறோம் பூவு அருகம்புல் மாலை இதெல்லாம் வந்து நாங்கள் அதுக்குப் போட்டு என்ன பண்ணுவோன்னா நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு ஒரு சாமி எல்லாம் தூக்கிகிட்டு போவாங்க இல்லையா அதில் அந்த ஒரு ஊர்வலம் அதுமாதிரி ரெடி பண்ணி நாங்கள் வந்து ரெடி பண்ணி அதை கொடுப்போம் ரெடி பண்ணி அதை ஊர்வலமாக எடுத்துகிட்டுப் போவோம் அப்போ ஊர்வலமாக எடுத்துகிட்டுப் போவோம் எடுத்துகிட்டு போகும்மோது ஊர்வலமாக எடுத்துகிட்டுப் போம்போது அங்கே எங்கள் தெருவில் உள்ள பெரியவங்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் சின்ன பிள்ளைங்க விளாட்றோனு சொல்லிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அவங்க தீபார்த்தன எடுத்துவிட்டு வந்து கொடுக்கறது தீபார்த்தன எடுப்பாங்க எங்கள் நாங்கள் உண்டியல் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அதில் எடுத்துகிட்டு வந்து அவங்க காசு எல்லாம் போடுவாங்க ஸோ இதெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசில் ரொம்பவே ரொம்பவே சந்தோஸமாக இருக்கும் இது நாங்களும் பண்ணுவோம் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு க பெரிய களிமண்ணில் வந்து நாங்கள் செஞ்சு களிமண்ணில் இருந்து நாங்கள் செஞ்சு ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வசூல் பண்ணி அமௌண்ட் வந்து வசூல் பண்ணி நாங்கள் வந்து வசூல் பண்ணி அது வந்து பெரிய விநாயகராக வாங்குவாங்க அந்த பெரிய விநாயகரை வாங்கி எங்களுடைய ஊரில் ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலோட ந நடு இதில் வச்சு அதுக்கு பந்தல் எல்லாம் போட்டு அன்னைக்கு வந்து ரேடியோ எல்லாம் கட்டி பாட்டு எல்லாம் போட்டு ரொம்பவே அன்னைக்கு எங்கள் ஊர் ரொம்பவே கோலகலமாக இருக்கும் அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒரு எட்டு நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடியே அதை கொண்டுகிட்டு வந்து அந்த விநாயகரை எங்கள் ஊர் தெருவில் நடுவில் வச்சுருவாங்க அப்போ வைக்கும்மோது என்னாகும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தவங்க ஒரு எங்கள் தெரு எங்கள் ஊரில் நிறைய தெரு இருக்கும் அந்த தெருவுலந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தவங்க வந்து அந்த விநாயகருக்கு ஒன்று ஒன்று செஞ்சு கொண்டு வந்து வைப்பாங்க ஒரு நாளைக்கு புளிசாதம் ஒரு நாளைக்கு தயிர் சாதம் ஒரு நாளைக்கு லெமன் ரைஸ் இது மாதிரி நிறைய அந்த விநாயகருக்கு வந்து எடுத்துட்டு வந்து படைப்பாங்க ஸோ அப்படி படைக்கும்போது நாங்கள் எல்லாரும் போய் ரொம்பவே ஆர்வமாக போய் அதை பார்ப்போம் ரொம்பவே அது நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு நாள் லாஸ்ட்டு கடைசி நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து கொலுக்கட்டைலாம் செஞ்சிகிட்டு வந்து அன்னைக்கு எல்லா சாதமும் ஒரு ஒரு நாளைக்கு வச்ச சாதம் எல்லாம் ஒரே நாளில் வச்சு அன்னைக்கு படைச்சி அங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விநாயகரை எங்கள் ஊருக்கு தெரு தெருவாக தூக்கிகிட்டு வருவாங்க எங்கள் ஊர் இல்லை எங்கள் ஊர் பசங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த பெரிய விநாயகரை நாங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குறவங்கள்லாம் அந்த சின்ன விநாயகரை தூக்கிகிட்டு வருவாங்க இந்த பெரியவங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விநாயகரை தூக்கிகிட்டு அது வந்து பெரிய பெரிய மாலைலாம் கட்டிப் போட்டு ரொம்பவே அது பெருசாக நல்ல ஒரு இதாக செஞ்சுருப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே ஒரு எல்லாருமே இளைஞர்கள் எங்கள் ஊரில் உள்ள பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஸமாக ஆட்டம் பாட்டத்தோட வருவாங்க அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரம் செட் வைக்கிறது இதெல்லாம் வைப்பாங்க அப்போ வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க டான்ஸ் ஆடிகிட்டு அந்த கலர் பொடி கலர் கோலமாவு இருக்குல்லையா அந்த கலர் கோலமாவை எடுத்து அவங்க மேலே பூசிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாருமே வரும்போது அது இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்படி ஒவ்வொரு தெருவாக எடுத்துகிட்டுப் போயிவிட்டு காமிச்சிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விநாயகரை எடுத்துகிட்டு போய் எங்கள் ஊருக்கு அப்பா வெளியில் வந்து ஒரு ஒரு குளம் பெரிய குளம் இருக்கு அந்த குளத்துல எடுத்துகிட்டுப் போய் அதை என்ன பண்ணுவாங்கன்னா கரைப்பாங்க கரைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆட்டம் பாட்டத்தோட எடுத்துகிட்டுப் போய் அதை வந்து கரைப்பாங்க அதுமாதிரி கரைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பசங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட அந்த விநாயகரை என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்வலம் கொண்டுகிட்டு போயிட்டு அதை பிடிச்சி தள்ளி அந்த விநாயகர் கரைப்பாங்க கரைச்சிவிட்டு எல்லாருமே வருவாங்க இதேமாதிரி தான் சரஸ்வதி பூஜையாக இருக்கட்டும் சரஸ்வதி பூஜைக்கும் அதே மாதிரியே நாங்கள் சின்னதாக ஒரு அச்சு வச்சு சரஸ்வதி பூஜைக்குத் தேவையான பொருள் எல்லாம் அதாவது சுண்டக்கடலை அவல் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அன்னைக்கு புத்தகத்தைல்லாம் எடுத்து வச்சு அந்த புத்தகத்துக்கு எல்லாம் பொட்டு வச்சு பட்டை போட்டு அப்புறோம் நம்ப வீட்டில் இருக்கிற எலக்ட்ரீஷன்ஸ் பொருளாக இருக்கட்டும் நம்ம அப்பா யூஸ் பண்ணுற கடப்பாறை எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொட்டு வச்சு சாமி கும்பிடுவாங்க இப்படி கும்பிடும்மோது என்னாகுன்னா அன்னைக்கு ஒரு ஒரு ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு எங்களுடைய சைக்கிள் என்னுடைய சைக்கிளா இருக்கட்டும் எங்கள் அப்பாவோட வண்டி அப்புறம் காரு இதுலல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்டை போட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்வலமாக எடுத்துகிட்டுப் போவாங்க அதுமாதிரி அந்த விநா அந்த சரஸ்வதி பூஜைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரஸ்வதியை செஞ்சு இதேமாதிரியே ஊர் ஊராக தூக்கிகிட்டு தெரு தெருவாக எடுத்துகிட்டுப் போவோம் அப்போ அங்கே உள்ள பெரியவங்கள்லாம் நாங்கள் சின்னப் பிள்ளைங்க செய்யறோம் அப்படின்னு நினைக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்கள் தீபார்த்தன திரும்ப எடுப்பாங்க தீபார்த்தன எடுக்கறதாக இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த உண்டியல் எடுத்துட்டுப் போனாலே அதுக்கு காசு போடுவாங்க ஸோ இதெல்லாமே ரொம்பவே நல்லாவே இருக்கும்